கிருஷ்ணகிரி மாவட்த்டில் பொருளாதாரத்திற்கு முக்கியமாக இருப்பது விவசாயம் விவசாயம் நெல் அதாவது அரிசி நாம சாப்பிடுறோம் இல்லையா அதை விளைவிக்கிறது பிறகு அதிகபட்சமாக காய்கறிகள் இந்த ராயக்கோட்டை சில அந்த அதாவது நடுநிலையான கிருஷ்ணகிரி இல்லாத கிருஷ்ணகிரியை சுற்றியுள்ள கிராமங்களில் காய்கள் அதிகப்படியாக விற்பனை ஆகும் தக்காளி தக்காளி நல்ல விளைச்சல் கொடுக்கும் இந்த வருடம் தக்காளி அதிகப்படியாக நூற்று முப்பது ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் நல்ல பொருளாதாளம் பொருளாதாரம் ஈட்டியுள்ளது பிறகு அனைத்து வகையான காய்கறிகளும் நல்ல ஒரு பொருளாதார ஈட்டும் வகையில் உள்ளது பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தின் சிறப்பு மாம்பழங்களாகும் மாம்பழத்திலும் கிருஷ்ணகிரியின் பொருளாதாரம் நல்லபடியான முன்னேற்றம் கண்டுள்ளது இந்த வருடமும் கிருஷ்ணகிரியில் மா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாம்பழ விற்பனையால் அதிகளவு பொருளாதாரம் ஈட்டியுள்ளது என்பதை கிருஷ்ணகிரியில் உள்ள நான் மிகவும் பெருமையாக சொல்லிக்கொள்வேன் அதுமட்டுமில்லாமல் அதிகப்படியாக மழை வரும்பொழுது தக்காளி விளைச்சல் குறையும் பட்சத்தில் தக்காளியின் விலை அதிகமாக உயரும் நிலமை ஏற்படுகிறது தக்காளி மற்றும் அல்லாது வெங்காயம் அதாவது தினசரி நம் சமையலுக்கு உபயோகப்படுத்தும் தக்காளி மற்றும் வெங்காயத்தின் விலைகள் உச்சக்கட்டத்துக்கு ஏறும்பொழுது தினசரி வேலை அதாவது கூலி வேலை செய்யும் மக்கள் கொஞ்சம் கம்மியான பொருளாதாரத்தில் இருக்கும் மக்களுக்கு தினசரி சவால்களாக உள்ளனர் அதாவது இதுமாதிரியான தக்காளி மற்றும் வெங்காயம் போன்ற தினசரி உபயோகப்படும் காய்கறிகளை எப்பொழுதும் ஒரே விலைக்கு விற்பனை செய்யும்படி செய்து கொடுத்தால் மிகவும் உதவியாக இருக்கும் நடுத்தர மக்களுக்கில்லாமல் நடுத்தர கீழ் மக்களுக்கும் அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து